என்னப்பா வாங்கப்பா டீ இருக்குது வடை இருக்குது போண்டா இருக்குது வெண்பொங்கல் இட்லி எல்லாமே இருக்குதுப்பா என்ன சாப்பிட்றிங்க எல்லாமே இருக்குதுப்பா ஆ சப்பிளையர் வாங்கப்பா இந்தா இந்த பாக்கு அந்த பாப்பாவுக்கு பூரி செட்டு வையுங்கப்பா ஆ அப்பா அந்த வடை எடுத்து கொடுப்பா உளுந்த வடை ரெண்டு நீ சாப்பிடுங்கப்பா இந்தா டீ இப்போ காப்பி போடுறாங்க ஆ சாப்பிடுங்க ம் சாப்பிட்டு முடிங்கப்பா ம் சாப்பிட்டு முடியுங்க இந்த பில்லு போடுறேன் ஆ ஆ என்னென்ன கேட்டேப்பா

ஆ சரிப்பா ஆ சரிப்பா

ஆ சரி சரி நீங்கள் சாப்பிடுங்க இந்தா க கட்ட சொல்கிறேன் ஆ ஆ ஆ அப்பா பொங்கல் சூடாக எடுத்து வையுங்கப்பா இட்லி வெந்துடுச்சா ஆ இட்லி நா நாலு எடுத்து வையுங்க ரெண்டு வடை எடுத்துக் கொடுங்க ஆ பாப்பா இந்த கு குருமா எடுத்து வைப்பா அக்காவுக்கு ம் ஆ இந்தா கட்டிட்டேன் இந்தா போடுறாங்க போடுறாங்க ஆ கொண்டாய்யா இந்த காப்பியை கொடுப்பா ம் அப்பா பூரிக்கு நாற்பது ரூபாய் வெண்பொங்கல் முப்பது ரூபாய் நாலு இட்டிலிக்கு இருபத்தஞ்சி ரூபாய் மொத்தம் நூற்றி நாற்பது ரூபா ஆ டீயி ஆ டீ நீங்கள் சாப்பிட்ட வடை ஆ அதெல்லாம் சேர்த்துப்பா நூற்றி நாற்பது ரூபா வருதுப்பா ஆ இருக்குதுப்பா ஆ இந்தா ஆ இந்தா எடுத்து தாரேன் ஆ வந்துடுச்சி வந்துடுச்சி ஆ ஆ ஓகேப்பா ம் ஆள் இருந்தால் வரச் சொல்லுங்கள் ஆ